ஹலோ அண்ணா அண்ணா நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேண்ணா காந்திபுரம் போகணும் இப்போ நான் டேக்ஸி அந்தமாதிரி புக் பண்ணி போகலாங்களா இல்லை டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் நிறையா இருக்கு ஆனால் வந்து நான் டைமுக்கு போய் கண்டிப்பாக ரீச் ஆக முடியாது வூப்பர் ஓலா அந்தமாதிரி ஏதாவது டேக்ஸி புக் பண்ணி போகலாமாண்ணா இப்போ இல்லைண்ணா இந்தமாதிரி போனால் சேஃப்டியாக இருக்குங்களா இப்போ அவங்க எவ்ளோலாம் சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க சர்வீஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கண்ணா இப்போ நான் இந்தமாதிரி போனது கிடையாதுங்க இப்போ நீங்கள் போய்ருக்கீங்க அதனால தான் சரி கேட்டுக்கலான்னு கூப்பிட்டேண்ணா நான் ஏன்னா நம்ம லேடீஸாக இருக்கோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேஃப்டி தானேண்ணா பார்க்கணும் இப்போ டைமுக்கும் நான் போய் சேரணும் அப்படின்றதவிட இன்னொரு விஷயம் நான் வந்து லேடீஸாக இருக்கறதுனால குழந்தைங்களோட இருக்கேண்ணா சேஃப்டியும் பார்க்கணும் இல்லைங்களா இந்தமாதிரியான சர்வீஸில் எல்லாம் சேஃப்டி இருக்குங்களாண்ணா ஓ இருக்குங்களா ஓ நீங்கள் அந்தமாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களாண்ணா இல்லை நான் இந்தமாதிரி யூஸ் பண்ணதில்லைங்கண்ணா அதனால தான் கேட்டேங்க சரி எங்கள் ஹஸ்பண்டுக்கு கூப்பிட்டு கேட்டேங்க இந்தமாதிரி டைம் ஆயிடுச்சி வரமுடியல ரீச் ஆக முடியலனா அவர் ஏதோ ஒன்று டேக்ஸி மாதிரி புக் பண்ணி வந்துடு அப்படினு சொன்னாருங்களா இல்லை அதுதான் சரி அதுமாதிரி புக் பண்ணி ஏதாவது வரலாமா அப்படினு கேக்குறதுக்கு கூப்ட்டேண்ணா நான் அதுக்கு ஏதாவது ஆப் அந்தமாதிரி இருக்குங்களாண்ணா இல்லை நீங்கள் ஏதாவது நம்பர் வச்சுருக்கிறீங்களா ஓ ஆப் இருக்குங்களா ஆப் யூஸ் பண்ணி கூப்ட்டுக்கலாம் இல்லைங்களா அவங்க வரக்கூடியது வந்து மேப்லேயே பாத்துக்கலாம் இல்லைங்களா லொக்கேஷன் எல்லாம் பாத்துக்கலாம் சேஃப்டியாக இருக்குங்களாண்ணா எல்லாம் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சேஃப்டியாக அவங்க டிரைவிங்கு இதெல்லாம் எப்படி இருக்குண்ணா இப்போ நம்ம குழந்தைங்களை எல்லாம் கூப்பிட்டு போகிறோம் வர்றோம் அவங்க வந்து போய் ரீச் ஆகணும் அப்டின்றதுக்காக ரொம்ப வேகமாக ஓட்டுவாங்க சில டிரைவர்ஸ் எல்லாம் வேகமாக ஓட்டுவாங்க இல்லைங்களா அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா ஏன்னா எல்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு தானேண்ணா நம்ம வந்து புக் பண்ண முடியும் சரி அதான் உங்களை கேட்டுக்கலாம் அப்டின்னு கூப்பிட்டண்ணா ஆப்பே ஃபிளே ஸ்டோரில் போய் ஆப்பே டவுன்லோட் பண்ணிக்கலாமாண்ணா இப்போ பரவாயில்ல அப்படீன்றீங்களா நீங்கள் அந்தமாதிரி ஓட்டுற டேக்ஸி இருக்கு டிரைவர்ஸ் அப்படினாலே மேக்ஸிமம் வந்து உயிரை காக்கக்கூடிய வேலைகள் தான் செய்கிறாங்க நான் தப்பு சொல்கிறா மாதிரி இல்லை இருந்தாலும் இந்தமாதிரி பிரைவேட்டு டேக்ஸி டிரைவர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்றது தெரியுறது இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களாண்ணா சேஃப்டியாக போகலாம் இல்லைங்களா ஓகே ஓகே தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா நான் ஆப் டவுன்லோட் பண்ணி கான்டேக்ட் பண்ணிக்கிறேண்ணா தேங்க்யூண்ணா